ஏங்க எங்கள் கடலூர் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா பண்ரூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அங்கே திருவதி அப்படின்னு சொல்லி இடோம் வந்து ஒரு ஸ்தலம் வந்து பாடப்பட்டது யாரால் அப்படின்னு பார்த்திங்ன்னா திருநாவுக்கரசு அப்படின்ற ஒருத்தவரால் பாடப்பட்ட ஸ்தலம் ஒன்று இருக்கு அது ரொம்ப வந்து மகிமை வாய்ந்த இடோம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்ற ஊரில் வந்து நடராஜர் கோவில் இருக்கு அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனா ஒரு இடோம் அப்றோம் அப்புடியே நீங்க இது கொஞ்சோம் படிப்ப பத்திலாம் வந்து பாத்திங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கு அந்த அந்த இது வந்து அப்போ அந்த காலத்துல வந்து பாத்திங்கன்னா அப்போ நான் ரொம்ப வந்து நிறைய பேர் வந்து அதை நிறைய பேரால் விரும்பப்பட்ட இடமாக இருந்தது காலேஜ் படிக்கிறது ரொம்ப வந்து பெசிலிட்டிஸ் சாப்பாடு எல்லாமே அங்கே ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இப்போ வந்து அது அந்த அளவுக்கு நிர்வாகம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு அதை பற்றி தெரியல அதுவும் இல்லாமல் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கவர்ன்மெண்ட் கீழே வந்து எடுத்துட்டாங்க அதுவும் வந்து இது நல்ல விஷயமாக இருந்தாலும் அப்போ இருந்த அளவுக்கு இப்போ அதுக்கு பிரபலம் இல்லை அதுக்கு அப்புறோம் நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்ன்னா சில்வர் பீச் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே பார்த்தா நிறையா வந்து விளாடுவோம் நிறையா சின்ன வயசில் நினைவுகள்லாம் எங்களுக்கு அதில் இருக்கு